எங்கள் தோட்டத்துலைங்க இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து எல்லா செடிகளுக்கும் அடிச்சோம் தொடர்ந்து அடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் செடிகளும் அடிக்கும் போது செடிகள் நல்லா தான் இருக்குது அப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு பார்க்கும் போது செடிகள் எல்லாம் வா வாடிருது அதில் வந்து இரசாயனப்பொருள் மீண்டும் அடிச்சோம்னா செடிகள் சுத்தமாகவே வாடிருது நாங்கள் முதல்ல அடிச்சிகிட்டு இருக்கும் போதும் அதேமாதிரி தான் இருந்தது ரெண்டாவது அடிச்சிகிட்டு இருக்கும் போதும் அதேமாதிரி தான் இருக்குது தொடர்ச்சியாக அந்த செடிகளும் வாடுறமாதிரி இருக்கிறனால இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து தேவை இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு கருத்து நிலவுறதுனால இயற்கை விவசாயியோட இரசாயனங்களை தவிர்த்திவிட்டு இயற்கை உரங்களினால் அந்த இரசாயனம் தெளிக்கிற மாதிரி ஒரு யோசனை சொன்னாங்க அதனால் எல்லா பக்கமே அதை சொன்னதுனால நாங்கள் அங்கே இருந்து வேப்பந்தழையோட கழிவுகள் வேப்பங்கொட்டையோட தண்ணீர் மற்றும் காய்கறிகளோட கழிவு தண்ணீர் காய்கறி இதர செடிகளோட காய்கறி தண்ணீர் மற்ற தண்ணீர்கள் எல்லாமே நாங்கள் சேகரிச்சு அந்த செடிகள் மேலே நம்ம தெளிச்சதுனால் அந்த செடிகள் வந்து பாதிக்கப்படாத மாதிரி எங்களுக்கு ஒரு தெரிஞ்சதுனால அது தொடர்ந்து அதைத்தான் நாங்கள் செய்றோம் எங்கள் தோட்டத்தில் அதனால அங்கே இருந்து மற்ற தோட்டங்களுக்கு நாங்கள் சொன்னோம்னா இந்த மாதிரி இயற்கையோட விவசாயத்த நாங்கள் பயன்படுத்துறதுனால அது இரசாயனமோட செடி விட கொஞ்சம் செடிகள் வாடாம இருக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கனால எங்களுக்கு தோணுது அங்கே இருந்து நீங்களும் மற்ற உங்கள் அருகில் இருக்கிற தோட்டத்துக்கு சொல்லுறீங்கன்னா அதை நாங்கள் சொன்னதை செய்யறதுனால எங்கள் செடிகள் வந்து வாடாம இருக்கிறனால எங்களுக்கு பார்த்தோமுன்னா சிகிச்சை நாங்க கொடுக்குற செடிகளுக்கு கொடுக்குற சிகிச்சை நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி அந்த மாட்டு சாணம் ஆட்டுப்புழுக்கைகளோட சாணம் தண்ணீர் இதெல்லாம் தொடர்ந்து தெளிக்கறதுனால அந்த இரசாயனப்பொடியோட பாதிப்பு இல்லாம அந்த செடிகள் ஆரோக்கியமாக இருக்கறதை நாங்கள் பார்த்து உணர்றனால ரொம்ப சந்தோசமாக இருக்கேன் நான் காய்கறி செடிகளும் நல்லா காய் நல்லாவும் வளருது மற்ற சா காய்கறி செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கு எல்லாமே கீரை வகைகளும் நல்லா இருக்கு காய்கறிகளும் அதிகமான காய்கறிகள் நல்லா இருக்கறதுனால அந்த செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கறதுனால அதை தெளிக்கலாம்ன்னு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சு அதை பண்ணிகிட்டு இருக்குறோம் இரசாயன செடினால் அந்த செடி வாடிருது ப அடிக்கும் போது ஆரோக்கியமாக இருக்கு ரெண்டு நாள் கழிக்கும் போது அந்த செடி அதோட மாற்றுத்தன்மையாக இருக்கறனால நாங்கள் உணர்ந்தோம் அதனால் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி அதில் இருந்து மற்ற இதை எல்லாமே நாங்கள் படிப்படியாக அது செஞ்சதுனால செடிகள் ஆரோக்கியமாக இருக்கறனால எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கேன் நான்